நான் சிறுவயதிலேருந்து நடனம் பயிலும் போது வந்து எனக்கு பெரிய பிரச்சினையா தான் இருக்குது வீட்லேயும் ஒத்துக்கல யாரும் என்னெனா ஒத்துக்க இதுவும் இல்லை நானாக நான் வந்து பல படங்களை பார்த்து நானாக நடனம் ஆட கற்றுக்குனேன் அதை பார்க்கும் போது அப்படி நடனம் போட்டிலாம் கலந்துக்கும் போது வந்து என்னை விட திறமையானவர்கள் இருக்கும் போது நான் இன்னும் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது அதனால் நான் அதை கற்றுக்கும் போது இன்னும் சில பிரச்சினையா இருந்தது அப்படியே நான் ஜெயித்து ஜெயித்து பெரிய போட்டியில் வந்து அதிகமாக மார்க் எடுத்தேன் அந்த நடனத்தில் வந்து நானும் அவார்டு வாங்கினேன்